அல்வா ஜாங்கிரி பால்கோவா குலாப் ஜாமுன் மைசூர்பாகு அதிரசம் சீனி உருண்டை ரசகுல்லா தேங்காய் பன் தேன் மிட்டாய் அசோகா அல்வா போளி சோமாஸ் பால் கொழுக்கட்டை ரவா உருண்டை கடலை உருண்டை கடலை மிட்டாய்